ஹலோ ஏங்க ஆமாங்க காய்கறிதாங்க நாங்கள் மொத்தமாக தோட்டத்தில் தோட்டக்காரட்ட வாங்கிறங்க காய்கறி தோட்டக்கார்கிட்ட வாங்கி நாங்கள் அப்பறம் சில்லற வியாபாரிங்களுக்கு அனுப்புவோம் சரிங்க சரிங்க ம் சரி

கிடைக்குங்க இல்லைன்னு சொல்லலை அன்னைக்கி எப்படி மார்க்கெட் நிலவரமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் கொடுக்க முடியும் ஒரு நாளைக்கி ஏறலாம் ஒரு நாளைக்கி இறங்கலாம் அது காய்கறிகளினுடைய விலைகளை சொல்ல முடியாது அது எப்படி அன்னைக்கி ரேட் இருக்குதோ அது மாதிரி உங்களுக்கு அனுசரித்து கொடுக்குறோங்க என்னா காயெல்லாம் வேணுங்க ம் ம் ம் ம் ம்

சரி ஆ சரிங்க சரிங்க ஓகே ஆ மொத்தமாகதான் நாங்கள் தோட்டத்துகாரர்கிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்குறோமோ அதே ரேட்டுக்குதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அது உங்களுக்கு எவ்ளவு வேணுங்கிறத சொன்னீங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அனுப்ச்சிடுறோம் ஏதோ கொஞ்சம் அனுசரித்து கொடுப்போங்க ஏன்னா நாங்கள் காட்டுகாரர்கிட்டதான வாங்குறோம் அதனால் ஏன் நீங்கள் டெய்லி வாங்குறதினால அனுசரித்துதான் கொடுப்போம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பத்துரூபாய்க்கு போட்டோம் அப்படினா உங்களுக்கு ஒரு ஒம்போது ரூபாய்க்கு போடலாம் அப்படி கொறைச்சிதான் கொடுப்போங்க ஆ சரிங்க நீங்கள் தான் வந்து எடுக்கணுங்க நான் கடையலா விட்டுபோட்டு வர முடியாதுங்க

ஆ சரிங்க நீங்கள் அனுப்பிச்சா போதுங்க ஆ சரிங் ஆ சரிங்